அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினெட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு